ஹலோ சார் எங்க போலாங்க சார் அப்படியாங்க சார் அது இப்போ விஷேசமாவுலங்க சார் போயிட்டிருக்கு அப்படியாங்க சார் அது நல்ல இந்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் சரி இருந்தாலும் போகலாம் அங்கே பார்த்தீங்கன்னாங்க சார் அது இது வந்து நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்ருக்கேன் ரொம்ப விசேஷமா இருக்குதுங்க சார் என்னென்னு தெரியல நானே இதோடு பதினஞ்சாவது தடவை இந்த கோயிலுக்கு நான் சவாரி வந்திட்ருக்கேனுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குதுங்க சார் அதுக்குள்ளே போகிறப்பயே நம்மளுக்கு மனதுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்கும் உள்ளே போனோடனயே அந்த சாமிகிட்ட பார்த்தீங்கன்னா இருட்டாகருக்கும் அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த திடீர்னு அந்த சாமியை பார்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால் அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாங்க சார் அது ஒன்றும் பொய் கிடையாது அதெல்லாம் உண்மைதான் அது நிறையா பேருக்கு நடந்திருக்கு நானே காதால் கேட்டிருக்கேன் நீங்கள் திருப்பூருக்கு புதுசுன்றீங்க சார் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்களா சார் சந்தோஷங்க சார் திருப்பதி சொல்லுங்க சார் சார் ஆமாங்க சார் உங்கள் நேரம் பார்த்து இப்போதாங்க சார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒன் ஒரு வாரம்தான் ஆகுது இந்த அறிவியல் பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இயற்கையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா காற்றோட்டமான இடம் நிறையா உங்களுக்கு கொஞ்சம் மனது திருப்தியாக இருக்கும் அப்படிப்பட்ட இடம் இல்லைங்க சார் உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையான இடமும் இருக்கும் புகைப்படம் எடுத்துக்குடலாம் நீங்கள் அதாவது விளையாடுறதுக்கு நிறையா இது பொருள் வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்தமாதிரி இது எதிர்பார்க்குறீங்க அந்த பூங்காவில் சொல்லுங்க நான் அதுக் பார்க்குறேன் அதேமாதிரி சொல்கிறேன் தனிமையாகவும் இருக்கலாம்க சார் கூட்டம் கூட்டமாகவும் வருவாங்க ஜோடி ஜோடியாகவும் வருவாங்க என்ன உங்களுக்கு உள்ளே போறதுக்கு வந்து பத்து ருபா அமௌண்ட்டு வரும் நானே நிறையா சவாரி அங்கே போயிருக்கேன் போகிறவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கனால் பத்து ரூபாயா அப்படின்னு வாயை பிளப்பாங்க ரிக்ஷாவில சவாரி வர்றதுக்கு ஐந்நூறுபா கொடுக்குறாங்க அங்கே பத்துருவா கொடுத்து போகிறதுக்கு யோசிக்கிறாங்க சார் அப்படிலாம் இல்லைங்க சார் அதெல்லாம் சும்மா கதைக்கட்டி விடுவாங்க சார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையை நல்லா ரசிக்கலாங்க சார் நிறையா உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக உடற்பயிற்சி செய்யறதுக்கு ஒரு ம மைதானம் கட்டியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணும்னா கூட அதில் செஞ்சு பார்த்துக்கலாம் ம் நீங்கள் எதிர் பார்க்குற அளவுக்கு எல்லாமே இருக்குதுங்க சார் அப்படிங்களாங்க சார் அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பார்த்துட்லாங்க சார் சார் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தென்திருப்பதி போயிட்டு அறிவியல் பூங்கா போயிட்டு அவங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு சிக்ஸ்ஸு ஒரு ஆறுநூறுவா ஆகுங்க சார் மீட்ரு போட்டுதாங்க சார் மீட்ரு பாருங்க பின்னாடி பாருங்க போட்டுதானே இருக்குது மீட்ரு சார் ம அது வந்து மீட்ரு சொல்வதுதாங்க சார் நம்ம ஒன்றும் சொல்வது இல்லேங்க சார் அங்கேதானங்க சார் போயிகிட்ருக்கோம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கூட சாமி கும்பிட்டு வரலாம் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அவ்வளோதாங்க சார் அவ்வளோதான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் கோயில் வந்துடுச்சுங்க சார் ஓகேங்க சார்